ஹலோ வேலைலாம் எப்படிபா போயிட்டுருக்கு அங்கே

ஆ கேட்குதுப்பா வேலைலாம் எப்படி போயிட்டுருக்கு அங்கே ஆ அங்கே என்ன எதுக்கு யாருக்கும் எதுவும் பிரச்சனைலாம் இல்லைல கரெக்டாக போயிட்டுருக்குல்ல

சரிப்பா நான் வாய்ங்கொடுத்துட்றேன் உனக்கு எதனால் திங்ஸ் வேணுன்னால் லிஸ்ட் அனுப்பு நான் வாய்ங்கொடுக்குறேன் அப்படி உனக்கு அர்ஜெண்ட்டாக தேவைப்படுதுனா கூட நீ வாங்கிக்கோ வாங்கிக்கிட்டு எனக்கு பில் அனுப்பு நான் உனக்கு கேஷ் கொடுத்துட்றேன் நான் ஓகே ஓகே சாலரி என்றைக்கு கொடுக்றது ஓகே ஓகே கரெக்டாக போகுதுல வேலைல்லாம் சரி சரி சொன்ன டேட்டில் கரெக்டாக முடிக்கணும் வேலைய ஆ இது முடிச்சீங்கன்னா இன்னோரு காண்ட்ரேட் இருக்குது அந்த இடத்துல போய் பார்த்து விடுவேன் நான் இப்போ இந்த வீடு கட்டிட்டு இருக்கீங்களா வீடு கட்டுறது முடிஞ்ச ஒடனே அடுத்து வந்து அடுத்தது ஒரு ஹோட்டல் ஒன்று கட்டணும் நீங்கள் இது சொன்ன டேட்டில் கரக்டாக முடிச்சீங்கன்னால் உங்களுக்கே நான் அந்த ஆஃபர் கொடுப்பேன் இல்லைன்னா நான் வேறு யாருக்குன்னால் கொடுத்துட்டு போயிடுவேன் நான் ஓகே ஓகே நம்பலாமா உங்களை ஓகே ஓகே ஓகே உங்களுக்கு எப்போ வேணும் பொருளெல்லாம் இன்றைக்கி ஈவ்னிங்கு நாளைக்கா இல்லையே நான் கொஞ்சம் வெளியே வந்திருக்கிறேனே நான் வரதுக்கு டூ டேஸ் ஆகும் சரிப்பா நான் உனக்கு அக்கௌண்ட்டில் போட்டுவிட்டுறேன் நீ உனக்கு திங்க்ஸ் வேணுன்றதை வாங்கிக்கோ எனக்கு பில் செட்டில் பண்ணிடு ஆளுங்களில் எதுவும் பிரச்சனை இல்லாமல் பார்த்துக்கோ ஓகேப்பா சரிப்பா நான் ரெண்டு நாளில் வந்து நான் எப்படி வேலையை பார்த்துக்கிறீங்கனு வந்து பார்க்குறேன் ஆ ஓகே பா ஆ